ஹலோ சார் நெக்ஸா ஷோரூமா சார் டாடா நெக்ஸா காரைப் பற்றி விசாரிக்கணும் உங்கள் சேல்ஸ் எக்ஸிகியூட்டர் இருக்காங்களா ஆ சார் அதுதான் டாடா நெக்ஸா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார் என்னென்ன வேரியன்ட்ருக்கு இன்னென்ன வேரியன்ட் எவ்வளோ ப்ரைஸு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன வேரியன்ட் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் சிஎன்ஜி இருக்கா சார் ஸ்

ஓகே சார் பேசிக் தான் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் டாப் ஸ்பீட் சார் டாப் ஸ்பீடு டாப் ஸ்பீடு ஓகே சார் எ எ எனக்கு இருக்கறதுலேயே ஹை ஹை வேரியன்ட்டா பட்ஜெட்டை பற்றி பிரச்சின இல்லை சார் இருக்கிறதுலயே ஹை வேரியன்ட்டா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எவ்வளோ சார் ப்ரைஸு ஹை ஹை வேரியன்ட் ப்ரைஸ் எவ்வளோ சார் எய்ட்டீன் லேக்ஸ் ஓகே சார் ஈஎம்ஐ ஆப்ஷன்ருக்கா சார் ஓகே சார் எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் சார் ஃப்ரீ சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் சார் ஃப்ரீ ஓகே சி

ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் கலர் என்னென்ன கலர் வேரியன்ட்ருக்கு சார்

ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நான் கேட்டே டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார்